நமக்கு இருக்க கல்வி முறை வந்து ரொம்பவே ஈஸியான கல்வி முறை தான் நமக்கு வந்து டென்த்து டுவெல்த்தில் பப்ளிக் இருக்குது ஸோ வந்து அது நம்மளோடய காலேஜூ நம்ம என்ன படிக்கிறமோ அதை டிஸைட் பண்ணும் இப்போ வந்து கிராமப்புறங்களில் கல்வியை நம்ம எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னா கிராமத்துக்கு போய் அங்கிருக்க மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் கல்வி வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களும் அதை நம்பிக்கையோடு அவங்களோட பிள்ளைகளை வந்து கல்வியில் வந்து பள்ளிகள் எல்லாமே சேர்ப்பாங்க அப்படி சேர்த்தா அவங்களுக்கும் அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பள்ளிக்கு போனால் தான் வந்து ஒ அந்த ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தெரியும் அதனால் கிராமப் புறங்களில் போய் அரசாங்கம் வந்து ஈடுபட்டு அந்த கிராமத்துலேயும் வந்து பள்ளிகள் வந்து அமைக்க வேண்டும்